ஆ வாங்க என்ன பார்க்குறிங்க இங்கே வந்து நிறையா துணிலாம் வந்துருக்கு வாங்க பாக பார்க்குறிங்களா ஆ தினமும் போடுற மாதிரி நிறையா டி ஷர்ட் வந்துருக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கின்னு பாருங்கள் ஆ நிறையா கலர் வந்துருக்குமா நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ இதோ எடுங்க இருங்க காட்டுறம்மா இதுலையே நிறையா ப்ளூ கலர் க்ரீன் கலர் எல்லோவ் கலரில் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்க்குறிங்களா ஆ இருங்க எடுக்கிறேன் ஆ இதோ இதை பாருங்கள் மொத்தமாகவும் தருவோம்மா கொஞ்சமாகவும் தருவோம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொன்னிங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம்

ஆ அப் அப்படிங்களா வாங்கிலாங்கம்மா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன கலரில் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் ஆ ரேட் வந்து ஒவ்வொரு டி ஷர்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி வருங்க நீங்கள் பாருங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து சலுகைகள்லாம் கொடுக்குறேங்க ஆ அதுக்கும் இருக்குதுங்கம்மா

ஆ அதுவும் பாருங்கள் ஆ இந்தப் இந்த க க்ரீன் கலர் ஓகேவான்னு பாருங்கள் ம் ஓகேங்க நீங்கள் நிறைய வாங்குனிங்கன்னா நிறைய சலுகை இருக்குங்கம்மா நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்து தர்ற மாதிரி ஆப்ஷனும் இருக்கு குலுக்கல் ப்ரைஸ்லாம் இருக்கு ஐயாயிருவாயிக்கு மேலே வாங்குனிங்கன்னா குலுக்கல் ப்ரைஸ் இதெல்லாம் வாங்கலாம்

நீங்கள் இன்னிக்கு வாங்கிட்டிங்கன்னா நாங்கள் இன்னிக்கு சாய்ந்தரத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவோம்மா இல்லைம்மா நீங்கள் நிறைய வாங்குனிங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே கொண்டு வந்து கொடுப்போம் இல்லை அப்படின்னா நாங்கள் நீங்களாக தான் கொண்டு போயிக்கணும் மாதிரி மாதிரி இருக்குங்கம்மா ஓகேங்கம்மா ஆ சரிங்கம்மா ஆமாம்ங்க ஆ வாங்கிக்கிலாங்கம்மா எல்லாமே நீங்கள் பாருங்கள் நீங்கள் என்னென்ன வேணுமோ அதை வந்து எடுத்து வைங்க நான் வந்து உங்கள் வீட்டு முகவரி கொடுத்துட்டு போனிங்கன்னா அதுக்கு வந்து நான் கொண்டு வந்து கொடுத்தட்றேன் இல்லை நானே ஒரு பே ஒரு ஷீட்டு தரேன் நீங்கள் எழுதி கொடுங்க ம் இந்தாங்க ஆ சேரி ஓகேங்கம்மா ம் சரிங்கம்மா ஆ இப்போவே கொடுத்துருங்கம்மா ஏன்னா அப்போ தான் நாங்கள் வந்து அனுப்பி வைக்க முடியும் இல்லைன்னா கா கரெக்டாக வந்து அனுப்ப முடியாது அதனால் சொல்லுறேங்கம்மா நீங்கள் கைலையும் கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுக்கலாங்கம்மா உங்கள் விருப்பம் ஆ சரிங்கம்மா ஆ ஓகே ம் சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா ம் எங்கள் கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா இதே மாதிரி வாங்க நாங்கள் நிறைய சலுகைகள் கொடுப்போம் ஆ ஓகேங்கம்மா நன்றிம்மா